முற் எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் அந்த காலத்துலருந்தே வந்து கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்காய் பூசணிக்காய் வெய் செய்வோம் அதுவும் எங்கள் பரம்பரையாக ஆளுங்க பூராக அதே செய்வோம் எங்கள் தேவைக்காக தான் நாங்கள் வந்து அனேகம் அந்த காலத்துலருந்து நாங்கள் வந்து அதை செஞ்சுட்டு வரோம் எங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நாங்களே எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்து சிறப்பாக செய்கிறோம்